டைலரிங் வச்சுருக்கோம் முக்கியமானது அப்போயெலாம் துணி தைக்கணும்னா கையை காலால் மிஷின் தான் காலால் அழுத்தி தைக்கிறது வச்சுருந்தோம் இப்போது வந்து மோட்ரு மிஷின் வச்சுருக்கோம் அதில் வந்து என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வச்சு கையாலேயே தைக்கிறது இருக்குது மிஷினால் தைச்சி கொடுக்குறதும் இருக்குது துணி வந்து நல்லா டிசைன் வச்சு தைச்சி தருவோம் நூலும் சரி அது மாதிரி தரமான நூல்தான் வாங்கி அந்தந்த பிளவுஸ்க்கோ அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வெள்ளை டிரஸ்ஸு அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த நூல் தரமான நூல் வச்சு தைச்சி தருவோம் ஜனங்கள் என்ன டிசைன் கேட்குறாங்களோ எந்த ஒர்க்கு இந்த இது வைக்கணும் இந்த டிசைன் செய்யணும் கையால் தைச்சி தரணுன்னால் கை தையல் செஞ்சு தருவோம் மிஷினால் வேணும் மிஷினில் தைச்சி தரணுன்னால் அதாலேயும் தைச்சி தருவோம் நல்ல நூல் தரமான நூலாக தையல் வச்சு பின்னி செஞ்சு தராங்கன்னு சொல்லிவிட்டு ஜனங்கெலாம் என்கிட்டேயே தைக்கணுன்னு சொல்லிவிட்டு நல்லா விரும்புவாங்க நல்லதாக தைச்சி தருவோம் நல்லா தரமான நூல் போட்டு தைச்சி தருவோம்